இப்போ நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா பிளேஸுருக்குங்க பாக்கிறதுக்கு அதில் எடுத்துட்டீங்கனா கோவை குற்றாலாமிருக்கு ஈசா மையம் இருக்கு மருதமலை திருப்பதி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு காரமடை அன்னூர் மணீஸ்வரன் கோவிலு மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவிலு பிளாக் தெண்டர் ஃபன் மாலிருக்கு கொடிசியா வந்து அது வந்து கொடிசியாவில் வந்து இருக்கு எல்லா மாநாடும் வந்து எல்லாம் அங்கே தான் போடுவாங்க இப்போ நம்ம கோவை குற்றாலம் எடுத்துட்டீங்கனா குழந்தைகளுக்கு நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருக்கு ஈசா மையத்தில் வந்து நம்ம அங்கே தியானம் பண்ணுறதுலருந்து சிவ லிங்கம் அவ்வளோ பெரிய சிவனை வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து வடிவமைத்து வச்சுருப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க மருதமலையும் அதேமாதிரிதான் திருப்பதி நம்ம திருப்பதி கோவிலுக்கு போனாக்கூட அங்கே என்ன நம்ம தரிசனம் பண்ணமுடியாதோ அதுவும் நம்ம வந்து இந்த திருப்பதி கோவில்ல பார்க்கலாம் தென்திருப்பதின்னு சொல்வாங்க ஆஞ்சநேயர் கோவிலு காரமடை அரங்கநாதர் கோவிலு அதுவும் வந்து நல்ல பிரசித்திப்பெற்ற கோவில் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவிலு அது எடுத்துட்டீங்கனா அது ரொம்பவும் மேட்டுப்பாளையத்தில் அந்த சர்க்கில்ல பார்த்தீங்கனா அது ரொம்ப எல்லாம் இருக்கும் வந்து ஒரு பிரசித்திப்பெற்ற கோயிலா இருக்கு பிளாக் தண்டர பார்த்தீங்கனா இது எல்லோருமே போய் குடும்பத்தோடு செலிப்பிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு கொடிசியா எல்லாம் நம்ம சுற்றி பாக்கிறது கோவை மாவட்டத்தில் அது நிறையருக்கு